என் பேர் ராஜா என் கூட பிறந்தவங்க முன் முன்னே முன்னாடி பிறந்தவங்க மூணு பேர் இருக்காங்க சின்ன வயசுலேயே ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற ஃபேமிலி அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க அவங்க இல்லை அவங்க கஷ்டத்தை பார்த்து நாங்கள் வளர்ந்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க நாலு பேரும் ஏதோ ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் படித்தோம் அவங்க அவங்க மேரேஜ் ஆகி கல்யாணம் பண்ணிணாங்க சின்ன வயசுலிருந்தே கடைசி வரைக்கும் நான் தான் கடைசி கடைசி பையன் ரொம்ப கஷ்டப்பட்டேன் சின்ன வயசில் ஏதோ ஒரு கடவுள் இதில் ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு படித்தேன் படிச்சுட்டு எனக்கு அந்த என்ன தொழில் ஒரு ட்ரைவராக நான் தொழிலில் இறங்குனேன் இன்னிக்கு இன்னிக்கும் ட்ரைவர் தொழிலில் இருக்கேன் இன்னொரு பா எனக்கு கருத்து தெரிஞ்சு பதினேழு வயது வரைக்கும் ரொம்ப கஷ்டபட்டிருக்கேன் சா சாப்பாடு கூட இல்லாமல் கூட கஷ்டப்பட்டிருக்கேன் அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் என்னை பார்த்தது எல்லாமே அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுங்கிற ஒரு இதோடு ஒரு தொழிலை வந்து கற்றுக்கணும் அப்படினு தொழில் ஏதோ ஒரு கடவுள் ஏதோ ஒரு டிரைவர் தொழில் கற்றுக்கினு அந்த தொழிலில் இப்போது வந்திருக்கேன் இப்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லை இப்போ நல்லமுறையில் போகுது ஆனால் அந்தளவு வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டது வாழ்க்கையில் வந்து மறக்கமுடியாத ஒரு இதை நிகழ்வு வாழ்க்கையில் இதுவரைக்கும் மறக்கவே முடியாத நிகழ்ச்சி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தாலும் இந்த பழைய நினைவுகளை வந்து பழசை வந்து மறக்காமல் இருக்கணுங்கிற ஒரு இது நான் குறிக்கோளாக வச்சுருக்கேன் இல்லைனா சின்ன வயசில் ரொம்ப என்னுடைய கஷ்டமெலாம் சொன்னால் அதை வந்து விவரிக்க முடியாத ஒரு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தோம் ஒரு ஒரு இதுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான் எல்லாமே வந்து பண்ண வேண்டியதாயிருந்தது அந்த மாரி சூழ்நிலையில் தான் இருந்தேன் அந்த சூழ்நிலையில் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்னிக்கி கொஞ்சம் கடவுளுடைய இதில் இன்னிக்கி ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும் அந்த ஒரு கஷ்டப்பட்டது வந்து இனிமேல் வாழ்க்கையில் வந்து யாருக்கும் வந்து வரக்கூடாது அப்படினு நான் நினைக்கிறேன் எதாக இருந்தாலும் அவர்களுடைய இதுக்கு நல்லாயிருக்கணும் மற்றவங்க நல்லாயிருக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் இன்னிக்கும் இருக்கேன் யார்ன்னா ஒரு கஷ்டபட்டாலும் நம்மளை மாதிரி தான் கஷ்டப்படுகிறாங்கனு நினைச்சி அவங்களுக்கு கண்டிப்பாக நான் உதவி பண்ணுவேன் என்ன ஒரு இது கேட்டாங்கனால் உதவி பண்ணுவேன் பண்ணிணும் இருக்கும்போது இப்போ பண்ணிணும் இருக்கேன் எனக்கு வந்து முன்னாடி ஒரு அண்ணன் ஒருத்தர் அதுக்கு முன்னாடி ரெண்டு அக்கா அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்ப அவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கடைசியாக நான் வந்ததாலே நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்ந்தேன் கண்ணுக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கஷ்டமான சூழ்நிலையில் தான் எல்லாமே இருந்தது எதையெடுத்தாலும் கஷ்டம் தான் எங்கே இது பண்ணிணாலும் கஷ்டம் தான் அந்த கால கட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்த குடும்பத்துலிருந்து நான் வந்தேன் இன்னிக்கி அந்த கஷ்டத்தெல்லாம் நினைச்சிருக்கேன் கடவுளுடைய இதிலே இன்னைக்கு கொஞ்சம் நான் முன்னுக்கு வந்தாலும் கஷ்டங்களெலாம் வந்து என்னிக்கும் மறக்கக்கூடாதுங்கிற ஒரு குறிக்கோளில் நான் இருக்கேன் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அதே மாதிரி இருப்பேன் யார் எது பண்ணிணாலும் உதவி பண்ணணுங்கிற ஒரு மனசு இதில் வந்து இன்னிக்கியும் எப்பவுமே அது வந்து எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஏன்னால் என்னை மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு அடுத்தது நானே கஷ்டப்பட்டுவிட்டேன் நானே மேரேஜ் பண்ணதும் நானே தான் பண்ணிணேன் தொழில் கற்றுக்குறதும் ரொம்ப கஷ்டப்பட்டு தொழில் கற்றுக்கிட்டேன் அந்த தொழிலேயே அப்படியே நானும் அதே கொஞ்சம் இன்னும் தொழிலில் கொஞ்சம் முன்னுக்கு வந்தேன் என்னுடைய தொழில் வந்து டிரைவிங் டிரைவர் தொழில் சொல்லவே வேண்டாம் உங்களுக்கு ஒரு ஒரு உயிரை பற்றி ஒரு உயிருக்கு தெரியுங்கிற மாதிரி தொழில் தான் அந்த ஒரு டிரைவர் தொழில் என்ன நம்பி எத்தனையோ உயிர் ஜீவன் எங்களை நம்பி வராங்க அவங்கள எல்லாம் கரெக்டாக அவங்க எங்கே போய் சேர்க்கணும் நல்லபடியாக அவங்கள கூப்பிட்டு போய் கூப்பிட்டு வரது என்னுடைய இதில் நல்ல ஒரு நல்ல ஒரு தொழிலில் வந்து எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு நான் ரொம்ப பெருமையாக நினைக்குறேன் எந்த தொழில்னால் டிரைவர் தொழில் ரொம்ப கொஞ்சம் பெருமையாகவே நினைக்கிறன் நான் ஏ என்னுடைய இதில் வந்து முன்னே கஷ்டப்பட்டது என்னுடைய இதில் அந்த தொழில் வந்து கரெக்டாயிருக்கணும் நேர்மையாயிருக்கணுன்ற ஒரு இதில் தான் நான் இருக்கேன் எங்களை நம்பி வரவங்களையும் நாங்கள் கூப்பிட்டு போய் நல்லபடியாக கூப்பிட்டு போய் நல்லபடியாக கூப்பிட்டு வந்து சேர்க்கணும் அது நாங்கள் பொறுப்பான ஒரு தொழிலாக நான் ஒரு ரொம்ப பெரிய ச பெரிய இதுவாக நான் பெருமையாக நினைச்சிட்டுருக்குறேன் கடவுளுடைய கொடுத்த ஒரு இதுவாக நான் நினைச்சி தான் அந்த தொழிலை வந்து நான் இப்போ செஞ்சுட்ருக்குறேன் அந்த மாதிரி ஒரு

இது ஒரு நல்ல அந்த தொழிலில் ஏதோ ஒரு வருமானம் ஏதோ ஒரு கடவுள் கொடுத்த தொழிலுக்கு ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு வருது அதே மாதிரி தொழிலும் கண் ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு தொழில் இதுதான் என்னுடைய இது ஃபஸ்ட்டு தொழில் இதுதான் ரெண்டாவது தான் மற்ற எதாயிருந்தாலும் தொழிலில் கரெட்டாயிருக்கணும் செய்கிற தொழில் சுத்தமாயிருக்கணும் அந்த ஒரு இதில் தான் வந்து டிரைவரை டிரைவர் தொழில்ங்கிறது சாதாரணமான தொழில் கிடையாது அது உங்களுக்கே நல்லா தெரியும் கொஞ்சம் கண்ணை மரணம் கரணம் தப்புனால் மரணம்கிற மாதிரி என்னுடைய இதில் கொஞ்சம் இதாக நாங்கள் கொஞ்சம் இதாயிருந்தாலும் அது எங்கே கொண்டு போய் முடியும்ன்னு ஒரு பெரிய பின் விளைவுகள் வரும் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்கா இல்லாமல் நல்லபடியாக எங்களை நம்பி வரவங்கள கொண்டு போய் எங்கே சேர்க்கணும் எங்கே வரணும் எங்கே போகணுங்குறத நாங்கள் கண்ணும் கருத்துமாக எங்கே நான் வந்து பார்த்துக்குறேன் கடவுளுடைய இதில் கொடுத்த ஒரு பெரிய ஒன்று அது கஷ்டப்பட்டதுக்கு ஒரு தொழில் ஒன்று கற்றுக்கிட்டது கடவுளுடைய இதிலே தொழில் கற்றுக்கின்னு இன்னிக்கி நான் ஓரளவுக்கு கொஞ்சம் அதனுடைய தொழிலுடைய நான் தொழிலில் காட்டின ஒரு அக்கறை ஒரு நேர்மை இது தான் இன்னிக்கி வந்து வாழ்க்கையில் ஓரளவுக்கு எனக்கு முன்னுக்கு கொண்டு வந்திருக்குது தொழில் மேலே நம்பி வைச்சவங்க அத்தனை பேரும் நல்லபடியாக தான் இருப்பாங்க அதில் நான் இந்த ஒரு தொழிலில் ஒரு நம்பிக்கை வச்சு தான் நான் வந்த நல்லபடியாயிருக்கோம் நம்பிக்கைருக்கு இதுக்குமேல் கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவும் இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம்